தண்ணி எதுக்காக பயன்படுத்துகிறோனா குடிக்கும்போது நாங்கள் குடிக்கிற தண்ணியை வந்து வடிகட்டி பிடிப்போம் சின்ன சின்ன கி கிருமிகள் வரத்தால் வடிகட்டி பிடி வடிகட்டி பிடிக்கிறது வடிகட்டி பிடிப்போம் அப்புறம் இல்லைனா காட்டன் துணி வச்சு பிடிப்போம் காட்டன் துணி வச்சு பிடித்த பிறகு அந்த சின்ன சின்ன கிருமி அப்பவும் சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் வந்துச்சின்னா பசங்களுக்கும் சுடுதண்ணி வச்சு அதில் வந்து பெ சீரகம் போட்டு பெருஞ்சீரகமும் போட்டு கொடுப்போம் கொடுப்போம் கொதிக்க வச்சு இல்லைனா அப்படி இல்லைனா மஞ்சள்தூள் போட்டு கொடுப்போம் அப்புறம் மஞ்சக்காமாலை வந்ததுனால் அதுக்கு வந்து வீட்டிலேயே மஞ்சள்தூள் க வெளிஏ வச்சு கை கழிவிட்டு வேப்பிலை போட்டு கை கழிவிட்டு வருவோம் கால்ல இதெல்லாம் கழுவிட்டு வருவோம் தண்ணில சாணம் கரைச்சு பயன்படுத்துவோம் துணிதுவைச்சு அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணமாட்டோம் செடிங்களுக்கு விடுவோம் மழைநீர் தொட்டி எங்கள்கிட்ட இருக்குது அந்த தொட்டியில் தண்ணி விடுவோம் மழைநீர் தண்ணீர் தொட்டி அப்புறம் வந்து எந்த இதுவும் தண்ணிலாம் நாங்கள் பா சுத்தமாக சுத்தமாதான் வச்சுக்குவோம் எந்த நோய் நொடியும் வராது தண்ணீரை தண்ணியால் எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் சுத்தமாகதான் பயன்படுத்துவோம் சின்ன பூச்சி எதுவுமே வர விடாது பசங்களெல்லாம் சுத்தமாக வச்சுப்போம் எந்த இதுவும் நோய் வராது கிரிமிகளால்தான்